தேனீர் எப்படி பிடிக்குனா எனக்கு டீயெலாம் அப்போலாம் பிடிக்கவே பிடிக்காது இப்போலாம் டீ குடிக்கலைன்னா தலை வலி பிடிச்சுக்கும் அதனால் என்னவோ டீ எனக்கு ரொம்ப பிடிக்குதாட்டுக்கு இப்போது நான் மட்டும் தான் வீட்டில டீ குடிப்பேன் மற்றவங்களுக்கெல்லாம் பால் ஒரு நாள் டீ குடிக்குனாலே மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும் டீ தூள் வந்து த்ரீ ரோசஸ் தான் வாங்குவோம் அதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் பால் கொஞ்சமாக டீத்தூள் கொஞ்சமாக சர்க்கரை இஞ்சி போடுவேன் சுக்கு போடுவேன் ஏலக்காய் போடுவேன் அதை நல்லா காய்ச்சி காலையில் குடிச்சால் தான் அது மைண்ட்டு ஃப்ரெஷ்ஷாகும்